ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் சார் கேட்கல சார் ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் என்ன டேட்டில் தேவைப்படுது உங்களுக்கு ஜூன் டென் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே நீங்கள் பெரம்பலூர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டா சார் ஓகே ஓகே நீங்கள் பெரம்பலூர் டு கல்லணை போய்ட்டு ஸ்ரீரங்கம் போய் பார்த்துட்டு வரணும்னா நியர்லி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட் ஆகிடும் அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மல் பேக்கேஜ் பார்த்திங்கனா வண்டி வாடகை தனியாக கொடுத்துக்குற மாதிரி ட்ரைவர் காசு தனியாக கொடுத்துகிட்டு பெட்ரோல் சார்ஜ் நீங்கள் போட்டுகிட்டிங்கனா அதைவிட கொஞ்சம் கம்மியாக ஆகிறதுக்கு இல்லை அதிகமாக ஆகிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படினு நெனைச்சிங்கனாலும் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் பெட்ரோல் நீங்கள் போட்டு போய்ட்டு வந்துக்கிற மாதிரி இருந்தீங்கனா இல்லை பேக்கேஜ் வந்துட்டீங்கனா நீங்கள் சொன்ன இடத்துக்கு மட்டும் நல்லா சுற்றி காம்மிச்சு கூட்டு வந்துடுவோம் சேகர் சேகர் சொன்னாரா சரி சரி சரி சரீ என்ன டேட் சொல்லியிருந்தீங்க ஜூன் டென் சரி செரி சரி சின்ன காரா எத்தனை பேர் ஆள் எத்தனை பேர் வர்றீங்க நாலு பேர் நாலு பேர் சரிங்கோ சரிங்கோ சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி பண்ணிக்கலாம் வாங்க கொறைச்சிக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் வாங்க இல்லை அட்வான்ஸ் தேவைப்படாது நீங்கள் வாங்க ஜூன் டென் தானே பார்த்துக்கலாம் வாங்க ம் கண்டிப்பாக சரி எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணுற மாதிரி காலையில் ஓகே சார் கண்டிப்பாக பாத்துருவோம்